திருவாரூர் மாவட்டத்துலன்னு இல்லை தமிழ்நாடு முழுக்க வேலைவாய்ப்பு கம்மி தான் ஏன்னா ஒரு ப்ரைவேட் செக்டாராக இல்லை கவர்மெண்ட் செக்டாரானு கேட்குறிங்க ப்ரைவேட் செக்டார்னு பார்க்கம்போது திருவாரூர் மாவட்டத்தில் ரொம்ப ரொம்ப இப்போலாம் பிரெஷ்ஷர் அதிகமாகதான் இருக்கு எல்லா மாவட்டமும் போல் திருவாரூர் மாவட்டத்துலையும் பிரெஷ்ஷர் அதிகமாகதான் இருக்கு கவர்மெண்ட் ஜாப் தென் பெட்டர் ஃபார் எனித்திங் எல்லாத்தோட பா கவர்மெண்ட் ஜாப் நல்லாருக்கும் திருவாரூர் மாவட்டத்துக்கும் பொருந்தும் எல்லாருக்குமே பொருந்துறது அதான் வேலை வாய்ப்பின்மை மக்கள் பாப்புலேஷன் அதிகமானனால பீப்புள் பாப்புலேஷன் அதிகமானனால அது கொஞ்சம் சர்வ சாதரணமாக நடக்குது அதான் ஸோ அதை கட்டுப்படுத்தணும் அதுக்கு நல்ல ஒரு நடைமுறைக்கு வருன்ற நம்பிக்கை இருக்கு